நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பீடி ப்ரீடு அப்படிங்கிறதுலாம் வைப்பாங்க ரெண்டாவது ட்ராயிங்கு மியூசிக்கு விளையாட்டு போட்டிகள் இது எல்லாமே அனைத்தும் உண்டு நாங்கள் படிக்கும் போது இது முக்கியத்துவம் என்னென்னாக்கா சாரண சாரணியர் இயக்கம் அந்தமாதிரி பொது பொதுவாக ஜென்ரலா அதாவது சுத்தமாக வச்சுக்கறது சுகாதாரம் அப்படிங்கிற மாதிரி கிளீனான ஸ்கூல் இது க்ளாஸ் ரூம் இந்த க்ரௌண்ட்டு இதெல்லாம் நாங்கள் சுத்தமாக வச்சுப்போம் அதுக்குன்னு ஒரு இயக்கமாகவே நாங்கள் செயல்படுவோம் அதுக்கெலாம் ப்ரைஸும் கொடுப்பாங்க அன்வ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதுக்கெலாம் வந்து ஊக்க ஊக்கமாக பரிசளிப்பும் கொடுப்பாங்க எங்களுக்கு ரெண்டாவது வந்து டீச்சர் சார் வந்து எங்களுக்கு வந்து கோச்சிங் சொல்லிக் கொடுப்பாங்க விளையாட்டு இதெல்லாம் ட்ராயிங்கு இதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஒரு ஒரு பீரீயடே நடக்கும் ஒன் ஹவர் எங்களுக்கு உண்டு அதில் திறமையான மாணவ மாணவிகளை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க ஆண்டு விழா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து தலைவர்கள் ஸ்கூல் ஹெச்எம்மு முக்கியமான டீச்சர்ஸ் சாருங்க எல்லாருமே அதில் வந்து கலந்துப்பாங்க பேசுவாங்க இப்படி இப்படிலான் இருக்கணும் அப்படினுலாம் எல்லாம் பொதுவான ஒரு இதெல்லாம் பேசுவாங்க டிசிப்ளின் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் வந்து டயதுக்கு வரணும் வந்து பிரேயரில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பேசி தலைவர்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஊக்க ஊக்கமளிப்பதற்காக எங்களுக்கு வந்து பரிசுகள்லாம் வழங்குவாங்க அப்போது வந்து டிஃபன் பாக்ஸு இது ஜாமெண்ட்ரி பாக்ஸு இப்படி எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் எங்களுக்கு நாங்கள் படித்த காலத்திலலாம் அப்படி தான் ஊக்கமாக எங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே பயன்படுத்தினாங்க சார் டீச்சர் எல்லாம் அது சொல்லிக்க எனக்கு ரொம்ப விருப்பம் தேங்க்யூ